இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் செட் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இருந்துச்சி அதுக்கப்பறம் போகப்போக ஒன்று கேட்காம போச்சு அப்பறம் இன்னொன்னு கேட்காமல் போச்சு சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்குது அதனால தலைவலியும் வருது அந்த ஹெட் செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டே அதிகமாக கேட்குது அதனால் தலைவலி வருது சவுண்டு வந்து கொரகொரன்னு கேட்க ஆரம்பிச்சு போகப்போக இப்போத்தான் அதை வாங்கி யூஸ் பண்ணேன் நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணேன் அது தேவை இல்லாத ஒரு கட்டாகி போச்சு அந்த ஹெட் செட் வந்து ஒன்று கேட்குது ஒன்று கேட்க மாட்டேன்து அப்புறோம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறோம் மறுபடியும் ஒயரே கட்டாயிடுச்சி ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதால அதாவது ஹெட் செட்டே பிடிக்கல ஹெட் செட் வந்து தலைவலியும் கொடுக்குது வாங்கும்போது நல்லா இருந்துச்சி ஒரு நாள் ரெண்டு நாள் பாட்டு கேட்டேன் போகப்போக பார்த்திங்கனா அது அப்படி அப்படியே ஃபஸ்ட் ஒன்று லைட்டாக சவுண்ட் கம்மியாய்டிச்சி அதுக்கப்பறம் மொத்தமாக கேட்காமல் போச்சு இதுக்காக கடையில் திரும்பவும் கொடுத்து ரெடி பண்ணலாமே காசு கொடுத்து வாங்கியிருக்கமே சொல்லிட்டு போய் கொடுத்து பார்த்தேன் அவ்வளோ தாங்க ஹெட் செட்லாம் வாரண்டி கிடையாது இது போய்ட்ச்சின்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க அதுக்கு நூறுபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்து அந்த ஹெட் செட்டை வாங்குனேன் அவ்வளோ விலைல கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு வாரம் கூட வரலங்குறது ரொம்ப கஷ்டமாகதாங்க இருக்குது எடுத்துகிட்டு போய் கடையில் கேட்டால் அவங்க இல்லை அது ஹெட் செட்டுலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க இதனால் பணமும் நஷ்டம் மனசும் கஷ்டமாகிப் போச்சு ஹெட் செட் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்களே பார்த்துட்டு வண்டி ஓட்டும்போதும் நம்மளுக்கு ஃபோன்லேருந்து கை பாக்கெட்லேருந்து கையெடுத்து பேசணுமே சொல்லிட்டு ஹெட் செட் போட்டிருந்தா ஈஸியாக போ பேசலாமே சொல்லிட்டு வாங்கினேன் ஆனால் இது இப்படி ஆகிப்போச்சி சில பொழுது ஹெட் செட்டே வாங்கக்கூடாதுனு முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஃபோன்லயே பேசிடலாம் வீணா நம்ம பணம்லாம் செலவு பண்ணுறோம் அப்படி நினச்சிட்டு நம்ம ஃபோன்லேயே பேசலாம் ஃபோன்லேயே பாட்டு கேட்டுக்கலாம் ஹெட் செட் வாங்கி ஆயிரத்தி ஐநூறுபா தண்டத்துக்கு ப்ரோஜனம் இல்லாமல் போச்சு போய் என்னன்னு கேட்டால் கூட அவன் வந்து எல்லாம் வாரண்டியும் கொடுக்கமாட்டாங்க அப்படின்னு சொல்லுறாங்க தேவை இல்லாமல் பணம் தான் வீணாக போச்சு என்னை பொறுத்தவரைக்கும் ஹெட் செட் யூஸ் பண்ணுறது வேஸ்ட் தான் வாங்க பார்க்க நல்லா இருக்கும் மற்றவங்க போட்டுக்கிறதுக்கு அவங்க பேசுகிறப்ப நல்லாதான் இருக்கும் ஆனால் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணுறப்ப மட்டுந்தான் ஒரு நாள் ரெண்டு நாள் நாலாவது நாலு மறுபடியும் ப்ராப்ளம் வந்துடுது பிரச்சனையாகவே போய்டுது யூஸ் பண்ணமுடில அடிக்கடி கொரக்கொரனு கேட்குது ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சி அதனால என்னோட இது என்னன்னா ஹெட் செட் வாங்காமல் அப்படியே வந்துட்டு போயிடலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா பணமாச்சும் மிச்சம் அந்த பணத்தில் நீங்கள் வேற எதனால் வாங்கிட்டு போயிடலாம்